சென்னை மதுரை தேனி திண்டுக்கல் திருச்சி வேலூர் சேலம் ராமநாதபுரம் கடலூர் விழுப்புரம் கிருஷ்ணகிரி தூத்துக்குடி செங்கம் பேலூர் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு சோமஸ் பாடி லால்குடி வில்வ வில்வார்ணி கலசப்பாக்கம் திருக்கோவிலூர் ஆவூர் உளுந்தூர்பேட்டை விருதாச்சாலம் பண்ருட்டி வடலூர் பழனி குறிஞ்சிப்பாடி சிதம்பரம் திருச்செந்தூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி திருவாரூர் திருவண்ணாமலை மயிலாடுதுறை கும்பகோணம் கோயமுத்தூர் கோவில்பட்டி ஆத்தூர் ஆரணி ஆம்பூர்